ஆ உள்ளே வாங்க மேம் உட்காருங்க ஆ உக் ஆமாம் ஆமாம் உட்காருங்க நீங்கள் யாரோடய பேரெண்ட்டு எந்த ஸ்டாண்டர்ட்லிருந்து ஓ ஒ ஓகே ஓகே மேம் ஒன்னுல்லை மேம் ஓ இல்லை அதெலாம் ஒன்றும் பயப்படாதிங்க உங்கள் பையன் நல்லாதான் படிக்கிறான் செவன்த்து ஸ்டாண்டர்ட்லேயே அவன்தான் ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்து பெர்மிஷன்க்காக உங்களை கூப்பிட்டோம் மேம் பசங்கள் வந்து நல்லா படிக்கிறது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்ட்டிவிட்டிஸில் யார் யாரெல்லாம் நல்லா இருக்காங்க பாட்டில் டான்ஸில் விளையாட்டில் அவங்கள எல்லோரையுமே நாங்கள் என்கரேஜ் பண்ணி ஸ்டேட் லெவல் காம்படீஷன்க்கு அனுப்ச்சுட்ருக்கோம் மேம் அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா உங்கள் பையன் வந்து படிக்கிறது மட்டுமில்ல நல்லா பாடவும் செய்கிறாரு அது தெரியுமா உங்களுக்கு

அதுதான் மேம் உங்கள் பையன் ரொம்ப நல்லா பாடுறான் ஒரு ஒரு ஸ்டாண்டர்ட்லிருந்துமே செவன்த்து ஸ்டாண்டர்ட்லிருந்து சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட்லிருந்து ஒரு ஒருத்தரை சூஸ் பண்ணிணோம் அந்த மாதிரி செவன்த்து ஸ்டாண்டர்ட்லிருந்து உங்கள் பையன்தான் செலக்ட் ஆகியிருக்கான் அவனை வந்து காம்படிஷனுக்கு அனுப்பலாம்னு இருக்கோம் அதுக்கு பேரெண்ட்ஸ் பெர்மிஷன் வேணும் அதனாலதான் உங்களை கூப்பிட்டேன் அவன் நான் சொன்னேன் வீட்டில் சொல்லுடான்னு அவன் கொஞ்சம் பயப்படறான் அதனாலதான் நே நானே சொல்லாம்னு சொல்ட்டு உங்கள வர சொன்னேன் மேம் அனுப்புகிறிங்களா அப்படில்ல மேம் படிப் படிப்போடு சேர்ந்து இதுவும் முக்கியம்தான் நீங்கள் செலவெல்லாம் எதுவும் பண்ண வேணாம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்கூலே வந்து ஸ்பான்சர் பண்ணி கூட்டின்னு போகிறோம் இங்கே ஸ்கூல்க்கு வந்துட்டா போதும் காலையில் நாங்கள் கூட்டின்னு போயி காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணி ரிட்டன் கூட்டின்னு வந்து நாங்கள் இங்கே விட்டிருவோம் நீங்கள் இங்கேருந்து வீட்டுக்கு கூட்டின்னு போயிடலாம் செலவை செலவை பற்றிலாம் நீங்கள் யோசிக்காதிங்க மேம் பசங்களோடய ஃபியூச்சர்க்காக இதை கொஞ்சம் அனுப்பி வையுங்க இல்லை மேம் ஸ்கூல்லிருந்தே ஸ்கூல்லிருந்தே நான் ஒரு ஒரு ஸ்டாண்டர்டும் கிட்டத்தட்ட ஒரு நூறு பிள்ளைங்கள் கிட்ட நாங்கள் கூட்டின்னு போகிறோம் நாங்கள் எப் எப்படி ஸ்கூலில் பத்திரமா பார்த்துப்போமோ அதே மாதிரி பத்திரமா பார்த்து கூட்டின்னு வந்து விட்டுருவோம் நாங்கள் ஒரு நாள்தானே மேம் கொஞ்சம் அனுப்பி வையுங்க மேம் அவன் ஃபியூச்சர்க்காக ஆ ஆ சரிங்க மேம் நீங்கள் வீட்டில் கேட்டு கூட நாளைக்கு அர்ஜுன் கிட்டே சொல்லி அனுப்புங்க ஆனால் கண்டிப்பாக அனுப்பி வையுங்க மேம் ஆ சரிங்க மேம் போய்விட்டு வாங்க ஆ நன்றி